எங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயோம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் நான் சின்னதுலேருந்து பார்த்தோம்னா நானும் அவங்களும் ரொம்ப கிளோஸாக இருந்துருக்கோம் நான் சிக்ஸ்த்தில் போய் சேரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது நான் யாருக்கிட்டேயுமே பழக்கமும் கிடையாது நான் பேசுகிறது நான் யாருக்கிட்டேயுமே பேசமாட்டேன் நான் ஒரு ம் தனியாக உக்காந்துட்ருப்பேன் அப்போ எனக்கு நிறைய பேர் வந்து பேசுவாங்க ஆனாலும் நான் நான் பேசமாட்டேன் ஒரு மாதிரி உம்முன்னே உக்காந்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா சரின் சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கிட்டேயும் பேசி பழகினேன் அப்றம் கொஞ்சம் நாள் போக போக நான் நல்லா படித்தேன் நல்லா படிக்க ஆரமிச்சத்துக்கப்றம் என்னை லீடராக போட்டாங்க என்னை லீடராக போடும்போது எனக்கு எனக்கு அவங்கள அடக்கவே முடியாது எங்கள் என் ஸ்டூடெண்ட்ஸை அடக்கவே முடியாது நான் வா நான் கத்திகிட்டே இருப்பேன் அவங்க வேணு வேணுன்னு என்னை கலாய்ப்பாங்க நான் நிறையா நிறையா சந்தித்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களாம் சிரித்துட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மதனா மதனான்னு கூப்பிட்டு அப்புறம் நான் வேணுன்னே நான் கத்தணுன்னு சொல்லியே அவங்க என்ன டென்சன் பண்ணுவாங்க ஆனால் எ அவங்களையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்க என்கிட்ட ஜாலி டைப்பாக நான் காலேஜில் இருக்கிற விட ஸ்கூலில் நான் காலேஜில் எப்படி இருப்பனோ அதே மாதிரி நான் ஸ்கூலில் இருந்தேன் அந்தளவுக்கு நான் அங்கே என்ஜாய் பண்ணேன் எனக்கு எல்லாம் மிஸ்ஸுகளும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சப்போட்டாக இருந்தாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லோருமே எனக்கு ஈக்குவல் எல்லோருமே நல்லா பேசுவாங்க நல்லா ஜாலியாக இருப்போம் சவன்த்துல்லாம் பார்க்கும்போது எங்கள் கிளாஸுன்னால் ஒரு அரட்டை கிளாஸு அடங்காப்பிடாரி கிளாஸுன்ற மாதிரியெல்லாம் நாங்கள் பேர் வாங்கியிருக்கோம் இதேமாதிரி எல்லாம் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சவன்த்து சவன்த்துலிருந்து தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சவன்த்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு எந்த மிஸ்ஸும் வர மாட்டாங்க நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாகவே இருப்போம் ஆனால் எக்ஸாமுன்னு வரும்போது நாங்கள் எல்லாஸ் பாஸ் ஆயிடுவோம் அது எப்படின்னே தெரியாது ஆனால் அவங்க எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க எப்படிறா இது அப்படின் சொல்கிற மாதிரிலாம் மா மேம்லாம் பேசுவாங்க நாங்கள் அந்தளவுக்கு ஜாலியாக இருப்போம் ஆனால் படிக்கிற டைமில் கரெக்டாக படித்துருவோம் நிறையா திட்டு வாங்கியிருக்கோம் நிறைய அடி வாங்கியிருக்கோம் அப்புறம் லாஸ்ட்டாக எங் எங்கள் தமிழ் பிரீட்ருலாம் வந்துச்சின்னால் எல்லாம் கீழே வந்து உட்கார்ணுன் சொல்லிடுவாங்க வந்து உட்காருவோம் ஹோம் ஒர்க் முடிக்கலைன்னா அடி வாங்குவோம் அப்புறம் பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க கை தூக்கி நிற்க சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பண்ணும்போது நாங்கள்லாம் சிரித்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இந்த பனிஷ்மென்ட்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணதில்ல ஃபுல் என்ஜாய்மென்டாக தான் இருக்கும் அப்புறம் நாங்கள் எயித் ஸ்டாண்டர்ட் போனோம் எயித் ஸ்டாண்டர்டும் அதேமாதிரி தான் எங்களுக்கு இங்கிலீஸ்க்குலாம் எங்களுக்கு சார் மிஸ்ஸு எதுவுமே வரலை அப்புறம் நாங்களாகவே படித்தோம் நாங்களாகவே டிரை பண்ணுவோம் அப்புறம் நாங்கள் நான் லாஸ்டாக நல்லா படித்தோம் அப்புறம் ஜாலியாக இருந்தோம் ஃபுல் என்ஜாய்மென்டாகவே தான் இருந்துச்சி எங்கள் கிளாஸ் பொருத்தளவு என்ஜாய்மென்ட் மட்டுந்தான் ஸ்கூல் படித்தோமோ இல்லையோ நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதுக்குன்னே நான் ஸ்கூலுக்கு போவேன் ஃப்ரெண்ட்ஸு ஃப கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி நான் ஜாலியாக பேசிருக்கேன் நிறையா அவங்கூட நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் நான் எதோவது அழுகிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறது கேர்ள்ஸ் வராங்களோ இல்லையோ பாய்ஸ் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்போ அவங்க எனக்கு சிரிப்பு மூட்டி வைப்பாங்க குழந்தைங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க இதுமாதிரிலாம் நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போவும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டிருக்கேன் எனக்கு காலேஜ் லைஃப் விட ஸ்கூல் லைஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ஸ்கூலில் வந்து நான் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மென்டாக எப்படி சொல்றதுன்னால் என்னை என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லணும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னால் எனக்கு இப்பெல்லாம் அவங்க என்னை வந்து பாக்கலைன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் டுவெல்த்துலாம் போகும்போது நிறையா பிரச்சனை வந்துச்சு அப்புறம் எங்களுக்கு ஸ்கூல்லாம் எனக்கு எங் கேர்ள்ஸ்குள்ளேயே சண்டை வந்துருச்சு சண்டை வந்து நாங்கள் லாஸ்ட்டு முடிய போகும்போது சண்டை போட்டு வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்புறம் சண்டை போட்டு இது மாதிரி எல்லோரும் ரோட்டில் நின்றோம் சத் சத்தம் சத்தமாக பேசி சண்டை போட்டு அடிதடின்ற மாதிரி எல்லாம் வந்துச்சு நாங்கள் அதையெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு பப்ளிக் எஸ் எக்ஸாம் வரும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சே இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் கேர்ள்ஸுலாம் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டோம் அந்த ரெண்டு குரூப்பில் ஒரு குரூப் எங்கக்கூட பேசுறதில்லை நான் எங்கள் குரூப்பெல்லாம் நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்றம் எ நாங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் குரூப்புக்கு வந்து பாய்ஸெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் அது எல்லாம் ஒரு மாதிரி நாங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்கள கலாய்ச்சிட்டு இது மாதிரி நாங்கள் ஜாலியாக சுத்திகிட்ருந்தோம் எனக்கு பர்த்துடேன்னால் அவங்கள்லாம் நிறைய செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறையா என்ன எப்போவும் சிரித்துட்டே இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க நாங்கள் எப்போவும் சிரித்துட்டே இருப்போம் லாஸ்டில் நான் ஃபீலாக இருந்தேன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது வந்து அழுகாதே எப்போவும் நீ சிரித்துட்டே இருக்கற இனி சிரித்துட்டே இருக்கணுன்ற மாதிரி எல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பள்ளிக்கூட் இந்த ஸ்கூலில் வச்சி எனக்கு ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து வரைக்குமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் இருந்தேன் தான் சொல்லணும் இப்போ வந்து நான் அதை விட்டுட்டு வந்ததுனால் எனக்கு ரொம்ப தான் கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ஸ்கூலையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான் நான் சொல்லுவேன்